என்னோடு பகுதியில் பார்த்தீங்கனா என்னோட ஃப்ரண்ட் ஒருத்தவன் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து யூஸ் பண்ணுறான் என்னென்னு பார்த்தீங்கனா அது வந்து ஏஐ டூல்ஸுனு சொல்லுவோம் இப்போதைக்கு ட்ரெண்டிங் பார்த்தீங்கனா ஏஐ டூல்ஸுனு தான் சொல்கிறாங்க சோ ஏன் வந்து யூஸ் பண்ணுறான் அப்படினு பார்த்தீங்கனா அவன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவானா யூட்யூப் சேனல்காக யூஸ் பண்ணுவான் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன பண்ணுவானா நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலிஷ் வேர்ட்ஸ் வந்து அந்த ஆப்க்குள்ளே வந்து இன்ஸெர்ட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுவான் அப்படினால் வந்து கன்வெர்ட் கொடுத்துடுவான் அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படினா ஒரு வாய்ஸ் வந்து மெஸேஜஸ் வந்து நிறைய காட்டும் அதில் என்ன மாதிரி வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிண்டு சோ அவன் என்ன பண்ணுவானா ஒரு வாய்ஸை க்ளிக் பண்ணால் அப்படினா அதுக்கேற்ற ஒரு ஆக்ஷனில் வந்து அந்த வாய்ஸ் பேசும் சோ அதை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவானா யூட்யூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி அவன் யூட்யூப்பில் அப்லோடு பண்ணுறதுக்கு அவன் யூஸ் பண்ணுவான் ரொம்ப சூப்பர்வான ஒரு ஏஐ டூல் அப்படினு சொல்லுவாங்கள் சோ இது தான் நம்ம தமிழ் தமிழில் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படினு சொல்லுவோம் இந்த இது வந்து எதுக்கு யூஸாவும் அப்படினா நம்ம ஒரு எடிட் பண்ண தேவை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மலே பேச தேவ இல்லை அதுக்கு பதிலாக என்ன ஆகிக்குனா அந்த ஆப்பே வந்து என்ன ஆகிக்குனா அதுக்கான ரீக்கிரியேட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் வந்து ஆர்ட்டிகுலேஷன் கொடுத்துடும் சோ அதனால் அவனுக்கு வந்து பொதுவான வேலைங்கனு பாத்தீங்கனா அவன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் எடுத்து கட் காபி பேஸ்ட் பண்ணி போடுகிறது தான் அவனோட வேலை சோ இது வந்து அவன் வந்து இன்னும் எங்களோட ஏரியாவில் வந்து அவன் ஒருத்தன் மட்டும்தான் பயன்படுத்துகிறான்